தமிழ்நாட்டில் நிறைய அரசாங்க திட்டங்கள்லாம் இருக்கு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டாலினோட இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அது கற்றுத்தர ஆசிரியர்களுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கு கொரோனா காலத்தில் நிறையா பசங்கனால் படிக்க முடியாமல் போச்சு இந்த இல்லம் தேடி கல்வி மூலமாக நான் டீச்சர்ஸ்க்கு வந்து நேராக டேரக்டாக அவங்க வீட்டுக்கே போய் அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி தர முடியிது அந்த பசங்களும் அவங்களோட கல்வியில எந்த தடையும் இல்லாமல் அந்த பாடத்தை கற்றுக்க முடியிது அதே மாதிரி டீச்சர்ஸுக்கும் வந்து ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு ஆயிரருபா மாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறாங்க பசங்கனாலையும் நிறையா விஷியத்தை கற்றுக்க முடியிது ஸ்கூலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டான ரிலேஷனை வந்து இது இன்னுமே மேம்படுத்தும் அப்படின்னு நான் கன்சல் பண்ணுறேன்